மக்கள் வந் நகரங்களில் குடியேற விரும்புகிறதுனால கிராமப்புற இளைஞர்கள் வந்து வாழ்க்கை துணையை பெறுவதுல எந்த சிக்கல்களும் எதிர் கொள்ளுறதில்ல அவங்க வந்து விரும்பு கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களைத்தான் விரும்பறாங்க அவங்க தான் வந்து கச்சிதமாக குடும்பம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு மன இது தைரியம் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ளை கிராமப்புற இளைஞர் வந்து தகுந்த வாழ்க்கை துணையை சிக்கல் வருது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல முறையில் தான் கல்யாணம் பண்ணி வாழுறாங்க